ஹலோ சார் குட் மார்னிங் சார் சார் நான் பி காம் சிஎஸ் ஸ்டூடண்ட் சிவப்பன்னீர் செல்வன் பேசுறங்கங்க சார் சார் ஃபேர்வல் வைக்கிளாண்ட்டு பிளான் பண்ணி இருக்கங்க சார் சார் ஹச்ஓடிகிட்ட கேட்ட அதான் சார் ஹச்ஓடிகிட்ட கேட்டதுக்கு டேட்டு என்ன டைமிங்ன்னு இதுலாம் ப்ரின்ஸிபால் சார்கிட்ட கேட்டு தான் முடிவு பண்ணனும் அப்படின்னு சொன்னாருங்க சார் சார் இந்த மந்த் டுவெண்டி ங்களா சார் ஓகேங்க சார் வச்சுகுலாங்க சார் சார் ஃபுல் டே வச்சுக்கலாங்க சார் ஏன்னா ஃபேர்வல் ஒன் டைம் தான் வைக்க போகறோம் ஃபுல் டே வச்சுக்கலாங்க சார் அதுக்கு மட்டும் பார்மிஷன் நீங்கள் கொடுத்திங்கன்னா ஓகேங்க சார் ஹச்ஓடிகிட்ட சொன்னதுக்கு இல்லை ஹால்ஃப் டே மட்டும் போதும் அப்படினாருங்க சார் ஓகேங்க சார் சார் ஃபுட்ஸ்ஸு லஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணி போட்டுறலான்ட்டு இருக்கங்க சார் எல்லாத்துக்கும் தென் டீ டைம்மில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு டீ ஒன்று ஒரு ஸ்நாக்ஸ் எதாவது கொடுத்துறலாங் சார் சார் சீஃப் கெஸ்ட்டு ஹிப்பாப் ஆதியை கூப்பிட்டுக்கலாம்னு ஸ்டூடன்ஸ் எல்லாரும் சொல்றாங்க சார் எல்லா டிப்பார்ட்மென்ட்லையும் சொன்னாங்க சார் கரெக்டாக தான் சார் பட் இருந்தாலும் எல்லாரும் ஒரு கேட்குறாங்க இந்த ஒரு டைம் மட்டும் பார்த்து பண்ணிங்கன்னா சார் ஓகேங்க சார் ஆடிட்டரையே கூப்பிட்டு இங்கே பதிவாளையம் பண்ணிக்கலாமா சார் ஓகேங்க சார் சார் மொத்தமாகவே எல்லா எல்லா டிபார்ட்மென்டையும் சேர்ந்து பண்ணிக்கலாம்ங்க சார் நாலு டிபார்ட்மென்டையும் சேர்த்து பண்ணிக்கலாங்க சார் ஆமாம்ங்க சார் பர் ஹெட்டுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டுருங்க சார் அமௌண்ட்டு ஆ அதுக்குள்ளே எல்லத்தையும் வர மாதிரி முடிச்சுரலாம்னு இருக்கேன் சார் சார் பாய்ஸ்க்கு வந்து வேஷ்ட்டி சட்டை கே கேர்ள்ஸ்க்கு வந்து சாரீ கட்டிக்கிற மாதிரிங்க சார் சார் இல்லை சார் வேல் வேட்டி சர்ட் போட்டால் கொஞ்ச டிரடிஷ்னலாக இருக்கும் அப்படிங்காக சொன்னாங்க சார் ஓகேங்க சார் சார் ஓகே சார் எந்த ப்ராப்ளமும் வராதுங்க சார் ஸ்டூடண்ட்ஸ் சைட் இருந்து நாங்கள் மேனேஜ் பண்ணிகிறங்க சார் ஓ சார் ஓகே சார் கண்டிப்பாகங்க சார் இன்விடேஷன் கொண்டு வந்து கொடுத்துறங்க ம் ஓகே சார் தேங்க் யு சார்